தமிழ்நாட்டின் முதுகெலும்புன்னு எதை சொல்லுவோன்னா விவசாயத்தை சொல்லுவோம் அந்த விவசாயத்தில் கால்நடையை வளர்ப்பு பற்றி இப் இப்போவும் சரி அந்த காலத்துலேயும் சரி நமக்கு கால்நடை வளர்ப்பு மூலிமா நிறையா பெனிஃபிட்ஸு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாத நான் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் அதன் மூலிமா வ அதை வளர்ப்பதன் மூலிமா நிறைய வர் வருமானங்களும் வரு வருகிறது வருகிறது இ இதற்கு படிக்கணும்ற அவசியம் இல்லை ஆடு ஆடு ஆடு மேய்த்தல் மூலிமா நிறையா வருமானக சம்பாதிக்கலாம் அதே மாதிரி மாடுகள் மேய்த்து அதன் மூலிமா வர பால் வந்து மக்களுக்கு நிறைய பயன்படுது அது மட்டும் இல்லாத அந்த காலத்துலேலாம் மா பால் பால் கறத்தல் வந்து கையால் பண்ணி நிறையா கை வலிக்கும் அதனால் நிறைய பேர் மாடை வந்து வளர்க்கறதுல அதிக ஆர்வம் காட்டலை ஆனால் இப்போ தற்போது வந்து நம்ம தொழில்நுட்பம் எப்படி ஆகிருக்குன்னா பால் கறக்கிறதுக்குன்னே மிஷின் நிறையா வந்துருச்சு அதன் மூலிமா நிறைய இன்கம் வந்து வருது மக்களுக்கும் பால் நிறையா விநியோகம் செய்யப்படுறாங்க அதன் மூலிமா ப பன்னீர் செய்கிறாங்க தயிர் நெய் மோர் எவ்வளோவோ செஞ்சு நானும் உற்பத்தி வந்து அதிகரிக்கின்றாங்க இது இந்த தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பம் வந்ததுனால் தான் நிறைய உ உற்பத்தி அதிகமாகி மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு நிறைய அந்த பால் வந் உற்பத்தி பயன்படுகின்றது அது மட்டும் இல்லாது இந்த பால் வந்து பால் பற்றாக்குறையும் இல்லாது அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து அவ்வளோ உதவியாகவும் இருக்கின்றது இப்போ மீன் மீன் பிடிக்க அந்த காலத்துலேலாம் மீன் பிடிக்க போணும்னா நம்மளோடய நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு போகணும் இல்லை தூண்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நிறைய மீன் பிடிக்கின்றதுக்காக நிறைய நேரம் காத்துயிருக்கணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நிறைய மி மிஷின்கள் மூலிமாவோ பைப்பு மூலிமாவோ நம்ம இ மீன் போட்டு நம்ம பிடிக்கணும் மீன்களுக்கு தீனி போட்டு நம்ம பிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய தொழில் முறை வந்து தொழில் நுட்பங்கள் வந்து வந்ததுனால் நிறைய மீன் பிடிக்கலாம் மக்களுக்கு இது நிறைய பயன்படுகின்றது அது மட்டும் இல்லாது மீன் சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுருக்கிறது மீன் மீன் வந் சாப்பிட்றதுனால நிறைய உமையத்ரீ கொழுப்பு இருக்கிறதுனால அது ஃப் உடம்புக்கு வந்து நிறையா தாய்ம பயன்படுது தாய்மார்கள் ளுக்கும் அதை நம்ம மீன் சாப்பிட்டோமுன்னா நிறைய சத்துக்களும் நிறைய கிடைக்கி கிடைக்கிது கர்ப்பிணி பெண்களும் நிறைய மீன்கள் சாப்பிட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இதெலாம் இதெலாம் எ எதுன் மூலிமானா நம்ம தொழில்நுட்பம் வந்து நிறையா அதிகமாக இருக்கிறனால தான் இந்த எல்லா பொருள்களும் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாது இந்த சோளம் வச்சோம்னா இப்போ சோள முன்னலாம் சோளம் போடணும்னா நிறைய ஆளுங்களை கூப்பிட்டுட்டு அவங்களை வரவழைத்து சோளம் போட்டு கூலி கொடுத்து இது பண்ணணுன்னு நாள் ஆகும் ஆனால் இப்போல்லாம் அதுக்குன்ற மிஷின் சோளம் விதைக்கிறதுக்குன்னு மிஷின் வந்துடுச்சு அது இப்போ அதன் மூலிமா நிறையா நேரத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் அது மாதிரி நெல் நெல்லு அறுவடை பண்ணும் போதும் முன்னெயெல்லாம் ஆள் ஆள் கூட்டிகிட்டு வந்து அவங்களை அறுவடை செஞ்சு போ நாள் ஏ மூணு நாள் நாலு நாள் ஆகி யானையெல்லாம் போட்டு மிதிக்க வச்சி அ அறுவடை அப்படி பண்ணுவாங்க ஆனால் இப்போது அப்படி இல்லை இப்போ நிறைய மிஷின்ஸர் வந்ததுனால் மாடுங்க ஆடுங்க நம் மாடுங்க மிதிக்க தேவையில்லை நேரடியாகவே டில் வந்து கொள்முதல் பண்ணிணன் நான் நிறையா உற் அரைச்சி தன் நம்ம எடுத்துக்கலாம் இதன் மூலிமா நிறைய நேரம் வந்து மிச்சப்படுது வேர்கடலை விதைக்கிறதுனாலும் அப்டி தான் தொழில்நுட்பம் மூலிமா தான் நிறையா ஆளுங்கள் தேவையில்ல ஒரு மிஷின் வச்சி ஒரு ஆள் இருந்தால் போதும் ஒரே நாளில் விதைச்சிரலாம் முன்னெயெல்லாம் வந்து இந்த வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய நீர்பாய்ச்சல் வந்து இரட்சி தான் அந்த காலத்துலேலாம் தண்ணியை வாய்க்காலுக்கு விடுவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் மோட்ரு வந்துச்சு நம்ம தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்ததுனால தான் அது மட்டும் இல்லாது நம்ம பயிர் ந ந நடப்போகணும்னா ஆளுங்க நிறைய கூப்பிட்ணும் இப்போ பயிர் நடணும்னா ஆளே தேவையில்ல ஓ நான் அது மிஷினே ப செஞ்சிடுது வேர்க்கடலை வேர்க்கடலையை விதச்சி அறுவடை பண்ணுறதுக்கூட இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்துடுச்சி கீரைங்களை வே அறுவடை பண்ணுறது கூடும் நிறைய தொழில்நுட்பம் வந்துடுச்சி இதன் மூலிமா நிறையா மக்களுக்கு ஸ் கொண்டு போ தாமதமாக சேரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய கீரைகள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு நேரடியாக மிக வேகமாக கிடச்சிருது இதன் மூலிமா நம்ம விவசாயத்தில் தொழில்நுட்பம் வந்து நிறைய வளர்ந்துள்ளது இதன் மூலிமா நிறையா நிறைய பேருக்கு நிறைய பயனுள்ளது